இந்தியாவில் பொழுது போக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸ்சு மெயினா கிரிக்கெட்டு அதுதான் ஹவுஸ் வைஃப்னு பார்த்தா சீரியல்ஸ்சு ஃபிலிம்ஸ்சு பார்ப்பாங்க ஜென்ஸ்சு லேடிஸ்சு எல்லாம் மற்றபடி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்போ மெயினா பார்க்குறது மேட்ச் தான் பார்ப்பாங்க அதை இல்லாமல் செல் ஃபோன்லேயும் வந்து இப்போ யாருமே வெளியில் போய் ஷாப்பு ஷாப்பிங் பண்ணுறது இல்லை டி செல் ஃபோன்லேயே எல்லாம் பார்த்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வச்சுடுறாங்க குட்டீஸ் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே பொழுதுபோக்குன்னு பார்த்தா அந்த கேம் வச்சால் தான் அந்த ரைம்ஸ்சு வச்சால் தான் நாங்க சாப்பாடே சாப்புடுவோம்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அதவிட்ட வேற சேன்ஸ்சு இல்லை அதிலேயே ரைம்ஸ்சு வச்சாலும் பார்க்குறாங்க மற்றபடி இந்த கொஞ்சம் மீடியமான பசங்கள் ஒரு நையன்த்து டென்த்து படிக்கிற பிள்ளைங்கலாம் அதில் கேம்ஸ் ஷோவ் விளையாடுறதுலேயே பார்த்துகிட்டு இருக்குதுங்க அதை கவனம் ஃபுல்லா அதுங்களுக்கு பொழுது போக்கு படிப்ப விட பொழுது போக்குன்னு பார்த்தா ஃபுல்லா டிவியும் இந்த செல் ஃபோன்னு தான் போயிட்டு இருக்குது டிவியில் வந்து அதே மாதிரி பழைய பாடல் பார்க்குறது என்னோட ஹாபிட் முதல என்னோட ஹாபிஸ் அதுதான் பழைய பாடல் சிஸ்ட்டிஸில் வந்த பாடல்லாம் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப இஷ்டமான பாடல் அதெலாம் அதோட ஏன் பிடிச்சு இருக்குதுன்னா அதோட லிரிக்கு மியூசிக்கு அதை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் கேட்குறதுக்கே ரொம்ப மையில்டா அழகாக இருக்கும் இப்போ உள்ள பாடல் மாதிரிலாம் அப்படி எனக்கு பிடிக்காது முதல உள்ளதுதான் அவ்வளோ நல்லா இருக்கும் கேட்க கேட்க ரெண்டு அதாவது மெகா டிவியில் வைப்பேன் எனக்கு செவென்னஸ் கோல்டு ஜெயா டிவி எல்லாத்திலேயுமே எதுலலெலாம் பழைய பாடல் போடுதோ அந்த ஒன் ஹவர் ஒன் ஹவர் மாற்றி மாற்றி பார்த்துகிட்டே இருப்பேன் நானு எனக்கு அது ரொம்ப ஹாபி கூட சேர்ந்து பாடுகிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தாலே அது தான் டிவி ஷோஸில் சீரியல் ஃபர்ஸ்ட்னாலும் சீரியல்லா கூட ரெண்டாவது டைம் தான் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் பழைய பாடல்னா எந்த டிவியில் எதை போடுறான் எந்த டைம் போடுறான் எந்த சேனலில் போடுறான்னு பார்த்து அதே தான் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் அதே தான் மெலோடி சாங்கு எல்லாமே ஃபுல்லா அந்த சிஸ்டிஸில் வந்த பாடல் தான் ரொம்ப பிடிக்கும் அதோட லிரிக்கும் புரியும் மீசிக் பிடிக்கும் ரொம்ப இனிமையா இருக்கும் கேட்குறத்துக்கு கூட சேர்ந்து பாடவும் நம்மளுக்கு நல்லா இருக்கும்